ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகணும்னாலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பெருசு கம்பல்சரி எல்லா ஊருக்குமே பஸ்சுங்கிறது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று ட்ரெயின் வந்து பார்த்தீங்ன்னா எல்லா ஊருக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இங்கே இருக்குது ஆனால் விமான நிலையங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் கிடையவே கிடயாது கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது என்ன இந்த ட்ரெயினும் இதுவும் கவர்ன்மெண்ட் வந்து நமக்கு ஃபிக்சட்டாக ஒரு பிரைசிங் பிளேஸ் இருக்குது இல்லையா அந்த அமௌண்ட் மட்டும்தான் இங்கே வாங்கிறாங்க கவர்ன்மெண்ட் பஸ்சாயிருந்தாலும் சரி பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட் மட்டும்தான் இங்கே கெட வாங்கிறாங்களே தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எதுவுமே வாங்கிறது இல்லை ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் விமான நிலையம் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் அமைச்சா நல்லாயிருக்கும் ட்ரெயின் மட்டும் அந்த டைமிங்க்கு வந்தால் தான் நமக்கு அது மட்டும்தான் ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது ஈரோட்டில் இப்போது உதாரணமாக இங்கிருந்து ஒரு திருப்பதி போகணுனால் அந்த ட்ரெயின் வந்து காலையில் ஏழு மணியா அந்த ஏழு மணிக்கு தான் அதுக்கு அப்புறம் ட்ரெயின் அந்த கிடயாது அது மட்டும்தான் சவாலாக இருக்கே தவிர மற்றது எதுவுமே சவாலாக கிடயாது ஆனால் பஸ்ஸுசுங்கிறது எல்லா ஊருக்கும் இருக்கிறதுனால பிரச்சினைங்குறது கிடயாது ட்ரெயினை நம்ம எதிர்பார்க்கணும்ங்குற அவசியமும் கிடயாது பஸ்சில் போய்விட்டு வந்துடலாம்